எஸ்பி பால சுப்ரமணியம் பாடல் வந்து கணீர் குரலோடு நல்ல விதமாக கேட்கறதுக்கு நல்ல இனிமையாக இருக்கும் மூச்சு விடாமல் பாடுற பாட்டே அது பல முறை நான் கேட்டு ரசிச்சுருக்குறேன் அது கவுண்ட் பண்ணி பார்க்கையில அறுபது எழுபதுக்கு மேலே வருது அதுக்கு மேலே என்னால் எண்ண முடியிலை நல்ல அருமையான பாடல் அதுவும் மற்ற பாடல்களும் நல்லா அவருடைய பாடல்கள் நல்லா இருக்குது இவர் பேசிக்கிட்டிருக்குறது கூட நல்ல பசு பேசுறமாரியும் இருக்கும் பாடுறமாரியும் இருக்கும் அது அர்த்தமுள்ள பாடல்களாகவும் இருக்கும் விஷ்ணு மேலே நல்ல பாடி இருக்கிறாரு முருகன் பாடல்களெலாம் ஓரளவுக்கு பாடி இருக்கிறாரு சிவனுடைய பாடலெலாம் அவர் பாடும்போது அப்படியே மனம் உருகி போய் பா கேட்குறக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்க பார்க்க அவருடைய குரல்தான் ரொம்ப கணீர்ன்னு ரொம்ப கணீர்ன்னு நல்ல விதமாக இருக்கும் கட்டைக்குரல் இல்லாமல் நல்ல நார்மலாக எல்லோருடைய வாய்ஸ்க்கும் அவர் ஒத்துப்போகிறமாரி பாடக்கூடியவர் அவர் பாடல்தான் அவர் அருமையான கலைஞர் அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லவர் பார்த்துட்டே இருக்கிறதுல ரொம்ப விசேஷமான பாடகர் நல்ல பாடகர்